ஹலோ ஹலோ ஆ நான் ஒரு துணி கடை வியாபாரிங்க எனக்கு வந்து கொஞ்சம் துணி ம துணிமணி வேணும் குழந்தைங்க கொஞ்சம் சின்னப்பசங்க ஒரு எட்டு வயசு ஆறு வயசு பத்து வயசு பிள்ளைங்கெல்லாம் போடுற மாதிரியான துணி வேணும் நல்ல ஒரு ஆ காட்டன்னு காட்டன் துணிகளாக இருந்தால் பருத்தியில் நெஞ்சதாக இருந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு உடம்புல கொஞ்சம் சாஃப் ஒரு மிருதுவான தன்மையாக இருக்கும் அதற்காக தான் கேட்குறேன் ஆ உங்களுக்கு காட்டனு அந்த பருத்தி மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த ரேயான் சொல்லுறாங்க இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் வெளியே போடுற மாதிரி துணிகளும் வேணும் அதுவும் எனக்கு மலிவான விலையில தான் வேணும் ஆ மொத்தம் ஆ மொத்த விலைக்கு தான் எனக்கு தேவைப்படுது நான் வந்து சில்லறை வியாபாரி இல்லை மொத்த விலைக்கு தான் நான் எடுத்துப்பேன் ஆமாம் சார் ஆ ஆ அப்படிங்களா சரிங்க எனக்கு வந்து எப்போ எனக்கு வந்து இது கொடுப்பிங்க எப்போ எங்களுக்கு வந்து செய்யணும் ஆமாம் அது தான் எனக்கு எவ்வளோ சதவீதம் நீங்கள் குறச்சி தருவீங்க சரிங்க நான் உங்கள் தொலைபேசியில தொடர்புக்கொண்டு எனக்கு தேவையானதை நான் வாங்கிக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க